பேப்பர் படிக்கின்ற விஷயம் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க ஏன்னா நிறைய நியூஸ் இதிலருந்து நம்ம தெரிஞ்சிக்கலாம் எல்லா நியூஸ்ஸுமே அதாவது இங்கே ஏதாவது ஒரு மாவட்டத்தில் ஏதாவது கோயிலை பற்றி போட்டிருப்பாங்க இல்லை எங்கேயாவது நடந்த திருட்டு அதை பற்றி போடுவாங்கள் அந்த புக்கு எனக்கு ரொம்ப பிடிக்குங்க புதிர் கண்டுபிடிக்கிற புக்கு வந்து பிடிக்கும் ஏன்னால் அதை வச்சிகிட்டு ஒவ்வொரு விஷயம் புதுசு புதுசாக இருக்கும் அதாவது நமக்கு தெரிஞ்ச விஷயத்தையே ரெண்டு மூணு விதமாக கேட்ருப்பாங்கள் அது வந்து அதை கண்டுபிடிக்கிறது நல்லாயிருக்கும் ஒன்னாம் நம்பர் ரெண்டாம் நம்பர்னு பாக்ஸ் போட்டு கொடுத்துருக்கறது வந்து நல்லாயிருக்கும் அதை நம்ம கண்டுபிடிச்சி எழுதுறது அப்போ ஒன்று கண்டுபிடிச்சிட்டோம்னா அதோடய ஃபஸ்ட் லெட்டர் நமக்கு கிடச்சிரும் அதுக்கு அதுக்கடுத்து உள்ள க்ளூவை வச்சு இந்த லெட்டரை கம்பேர் பண்ணி அந்த புதிர் கண்டுபிடிக்கலாம் நல்லா இருக்கும் பேப்பர் வந்து நம்மளுக்கு படிச்சோம்னால் ரீடிங் ஸ்கில் நல்லாயிருக்கும் தமிழ் நல்லா ஃபாஸ்ட்டாக படிக்கலாம் என்னை பொறுத்தவரைக்கும் ஒரு பேப்பர் படிச்சு படிக்கிறது வந்து ரொம்ப நல்ல விஷயம் இன்னொன்று வந்து அந்த புதிர் கண்டுபிடிக்கிறது வந்து என்ன சொல்கிறது நல்ல நாலேஜ் திங்கிங் நாலேஜ் நல்லா கொடுக்கும் திங்க் பண்ண திங்கிங் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பாக பிள்ளைகளுக்கு வந்து பேரெண்ட்ஸ் வந்து கற்றுக் கொடுக்கணும் எப்போ பார் டிவி பார்க்காம டிவி பார்க்காம ஃபோன் பார்க்காம இந்த மாதிரி நியூஸ் பேப்பர் வந்து எல்லாருமே மஸ்ட்டு எல்லார் வீட்டிலையும் கண்டிப்பாக வாங்கி பிள்ளைங்களை உட்கார வச்சு இந்த புதிர் கண்டுபிடிக்கிறது வந்து சொல்லிக்கொடுத்தோம்னா பிள்ளைங்க அறிவு வந்து நல்லா வேலை வேலை அதுதான் மூளைக்கும் நல்லா வேலை கொடுக்குறோம் சொல்லுவோம்ல அந்த மாதிரி நிறையா விஷயம் பிள்ளைங்க கற்றுக்கிருங்க அந்த புதிர் கண்டுபிடிக்கிறது மூலம் வந்து நிறைய விஷயம் கற்றுக்கிருங்க இன்னொன்று இன்ட்ரஸ்டிங்கான கேம் என்னை பொறுத்த அளவு ஒரு சுடர் கேம் மாதிரி எப்படி நம்ம அந்த ஒன் டூ த்ரீ திரும்பத் திரும்ப ரிப்பீட் ஆகக்கூடாது ஒரு ப்ளாக்ல அந்த மாதிரி புதிர் கண்டுபிடிக்க வந்து அந்த க கண்டுபிடிச்ச புதிரை வந்து அந்த லெட்டர்ஸ் வந்து அங்கே நம்ம ஒன்று ஆன்ஸர் இருக்கும் ஆனால் அந்த முத எழுத்து வேறயாக இருக்கும் அப்போ இது குறி இதுக்கு இன்னொரு நேம் இருக்குது இப்போ மேசை சேர் அந்த மாதிரி கொடுப்பாங்க அந்த ஒரு வேர்டே ரெண்டு மூணு வேர்டாக வரும் அப்போ வந்து பிள்ளைங்க நிறையா வேர்ட்ஸ் கற்றுக்கிருங்க ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன என்ன கிடைக்குதுனா கான்செண்ட்ரேஷன் பவர் கிடைக்கிது சிந்திக்கின்ற மைண்டு பிள்ளைங்களுக்கும் நிறையா இருக்கும் எழுத்து அது உச்சரிச்சு எழுதுறது இருக்கும் அதனால் புதிர் கண்டுபிடிக்கிறது இது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும்